ஆமாம் சிட்டி சூப்பர் மார்கெட் ஆ தாராளமாக நீங்கள் இப்போ ஃபோனில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்னா நாங்கள் பேக் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் வந்து வாங்கினாலும் ஓகே ஹோம் டெலிவரியும் அவாளபுல் எங்கள்கிட்ட ஆ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மேம் எந்த எந்த பிளேஸெனாலும் ஹண்ட்ரேட் ருபீஸ் ஆ இல்லை இல்லை ஆமாம் ஒரே சார்ஜ் தான் ஆ இருக்குது பர்ஃப்யூம் பர்ஃப்யூம் வந்துருக்கு பை ஒன் கெட் ஒன் இருக்குது அண்ட் தென் டேட்ஸு லயன் டேட்ஸ் அப்புறம் குலோப்ஜான் ஆச்சு குலோப்ஜானா இருக்கட்டும் ஆசீர்வாத் எல்லாத்துக்குமே பை ஒன் கெட் ஒன் இருக்குது அண்ட் தென் வந்து ஷவர் டூ ஷவரு அது வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் வந்து வாங்கினா ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஃப்ரீ அப்புறம் வந்து டோமெக்ஸ் டாய்லெட் கிளீனருக்கு பை ஒன் கெட் இருக்குது அந்த மாதிரி இருக்குது மேம் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவை அதில் பை ஒன் கெட் ஒன் இருந்தால் நான் சொல்கிறேன் ஓகே அப்போ அந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃப்பர் இருக்கிறதைப் போட்டுகிடுட்டா டோமெக்ஸி ம் ஓகே எவ்வளோ கிலோ மேம் ம் ஓகே

ஓகே

டூ ஹண்ட்ரட் வரும் மேம் ஓகே ஃபைவ் ருபீஸா டென் ருபீஸா மேம் ஓகே ஓகே ஓகே ம் ஓகே இது வந்து ஆ ஹோம் டெலிவரி அவைலபுள் அட்ரஸ் சொல்லுங்க மேம்

ஓகே ஓகே மேம் இதே ஃபோன் நம்பரு கால் பண்ணலாம்ல ஓகே தென் எதாவது பக்கத்தில் வந்து லேன்மார்க் சொல்ல முடியுமா பெட்ரோல் பேங்க் அந்த மாதிரி ஓகே ஓகே சிஸ்டர் அண்ட் தென் கேஷ் ஆன் டெலிவரியா ஜிபே பண்ணுறீங்களா ஓகே ஆ இந்த நம்பரே தான் ஜிபே நம்பரு டூ தௌசண்ட் உங்கள் நேம் போட்டு இது பண்ணிக்கோங்க உங்கள் நேம் என்னது மேம் உதயா இந்த நேம் போட்டுடே எனக்கு ஜிபே பண்ணிடுங்க நான் வந்து இது பண்ணிக்கிறேன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேர்த்துக்கோங்க டூ டூ டூ தௌசண்ட் இதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஷி ஷிப்பிங் சார்ஜஸ் ம் ஓகே நீங்கள் போன் வச்சு டூ ஹார்ஸில் உங்களுக்கு வந்து திங்க்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் ம் ஓகே ம்